ஓவியம் வரையும்போது கற்பனையற்ற கற்பனையற்று போகும் தன்மையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள்களா அந்த மாதிரி நான் வந்து டிராயிங் வரையிரெதெல்லாம் நான் வந்து யூடியூபு அந்த யூடியூபில் தான் பார்த்து கத்துகினு கற்று அதனால் இது வந்து நேச்சர் நான் நிறைய காம்பட்டிஷன் எனக்கு அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நல்லா வரைவேன் அதில் பிரைஸ் எல்லாம் வரைறது வந்து டிராயிங்கில் வந்து நான் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் நிறைய காம்ப்டிஷன் அந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்கேன் அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த அதுபோல் நேச்சர் அந்த இயற்கையை படங்களை நிறையா வரைஞ்சி ஆல்பம் ஃப்ரேம் எல்லாம் போட்டு வெச்சுருக்கேன் நானே வரைஞ்சி நான் அந்த டிராயிங் உள்ளேயே முழுகி போய்டுவேன் அதனால் அனிமல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வரைஞ்சி நாங்கள் எல்லா நாங்கள் நாங்கள் எப்படியோ அதே மாதிரி வரைஞ்சி எல்லா அழகாக வரைஞ்சி ஒரு பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நல்லா வெச்சுருக்கேன் ஆல்பம் எல்லாம் போட்டு வெச்சுருக்கேன் அதை வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்